ஆ ஆமாம் மேடம் ம் சொல்லுங்கள் ஆ சொல்லுங்கள் மேடம் ஆ சொல்லுங்கள் மேடம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு இருந்தாலும் உங்களோடதை நாங்கள் பூர்த்தி பண்ணி கொடுக்குறோம் ட்ரை பண்ணுறோம் மேடம் ஆ சரிங்க மேடம் ஆ இருக்கு மேடம் ம் என் கண்டிப்பாக ஆ சரிங்க மேடம் உங்களுக்கு எவ்வளோ இதுன்னு நீங்கள் என்ன ஊருன்னு அட்ரஸ் அது வேணா அனுப்பிவிடுங்க அதுக்கு தகுந்த மாதிரிக்கி எவ்வளோதுன்ட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லிவிட்றோம் ஆ சரிங்க மேடம் ஆ சரிங்க மேடம் ம் கண்டிப்பாக இருக்கு மேடம் சேஃபாக கொண்டு சேஃபாக இருக்க மாதிரிக்கே பார்த்து உங்களை திருப்பி அழைச்சிட்டு வந்து விட்ற வரைக்கும் எங்களோட பொறுப்பு மேடம் ஆ சரிங்க மேடம் ஆ சரிங்க மேடம் ஆ இத் ஆ ஆறு மணிக்கு ஓகே மேடம் ஆ சரிங்க மேடம் ஆ ஸ் ஓகே மேடம் சரிங்க மேடம் ஃபைவ் தேர்ட்டிக்குலாம் வந்துறோம் மேடம் நாங்கள் சரிங்க மேடம்

ம் கண்டிப்பாக பண்ணனும் மேடம் ஆ கண்டிப்பாக மேடம் ஆ கண்டிப்பாக மேடம் ஆ இருக்குங்க மேடம் ஆ தெ சரிங்க மேடம் ஆ தேங்க் யூ மேடம் ம்